ஹலோ ஹலோ சார் நான் ஸ்டூடண்ட்ஸ் பேசுகிறேன் இப்போதான் டிகிரி வாங்கிகிட்டு போனேன் சார் நேற்றுதான் அங்கே காலேஜில் ஆ அப்போ நான் இங்கே பார்க்கல சார் வீட்டில் போய் பார்த்தா நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது சார் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு வந்து இப்போ கரெக்ட் பண்ணி தரணும் சார் நீங்கள் தான் காலேஜில் இல்லை இல்லை நா நேம் இல்லை எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் சார் வந்துருக்கு நான் நேரில் கொண்டு வரேன் அ அது சர்டிஃபிகேட் கொஞ்சம் மாற்றி தரணும் சார் அதுக்கு என்ன ஏதுன்னா பைசா தேவைப்படுமா சார் இல்லை எப்படி ரூல்ஸ் எப்படி சார் அது ஆ சரிங்க ஆ சரிங்க

ம் சரிங்க சார் என்னைக்கு வரணும் சார் ஆ சரிங்க சார் நான் கொண்டு வரேன் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் நீங்கள் தான் பண்ணி தரணும் நான் நேம் கொடுக்கும் போது கரெக்ட்டாக தான் சார் கொடுத்துருந்தேன் இப்போ நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கும் போது தான் சார் ப்ராப்ளம் ஆயிருக்கு சரிங்க சார் தேங்க் யூ சார் ஆ தேங்க்ஸ் ஆ தேங்க்ஸ்